ஆமாம்ங்க என்ன உங்களுக்கு வேணுங்க ஆ இருக்குங்க மேம் இருக்குங்க அதில் மூணு மூணு கலர் இருக்குங்கக்கா ப்ளூ இருக்குங்க ரெட்டு இருக்குங்க ரேட்டு அஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு பதினஞ்சு லட்சத்துக்குள்ளே வருங்க கலரு ஒரு மூணு கலரு இருக்குங்க

ப்ளூ கலர் இருக்குங்க ஒய்ட் கலர் இருக்கு ரெட் கலர் மாடல் நல்லாருக்குங்க மேலே இந்த ஃபாரீன் கார் மாதிரி மேலே ஓபன் பண்ணுறதெல்லாம் இருக்குங்க அதனால் கொஞ்சம் ரேட்டு அதிகமாகுங்க இ ஆ இஎம்ஐயில வாங்கலாம் ஆமாங்கக்கா இஎம்ஐ கட்றமாதிரிருந்தா ரொம்ப அதிகமாக இருக்குங்க பதினஞ்சு லட்சன்னா இப்போ இருபத்தஞ்சி லட்சம் கட்டணும் அஞ்சு லட்சன்னா ஒரு பத்து லட்சம் கட்றமாதிரியிருக்குங்க கொஞ்சம் அமௌண்டு ஜாஸ்தியாகுங்க இஎம்ஐ இஎம்ஐ எடுத்தீங்கன்னா அதிகமாகுங்க கிலோ மீட்டருக்கு டீசல் ஒரு ஆ லிட்ரு பிடிக்குங்க ஆ நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குங்க உங்களுக்கு பிடிச் வாங்க பார்த்துக்கலாம் பிடிச்ச காரு எடுத்துக்கிட்டிங்கிறீங்களாம்மா அமௌண்ட்டெல்லாம் பார்த்துக்கலாங்க நேரில் வந்தீங்கன்னா பா பேசிவிட்டு பார்த்து எடுத்துக்கலாங்க

உங்களுக்கு டேட்டு டேட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நாள் பார்த்து வாங்க சண்டேனாலும் பார்த்து வாங்க ஒர்க்கிங்கெல்லாம் போறமாரியிருந்தால் போய்விட்டு முடிச்சிவிட்டு சண்டே வாங்க ப்ரூஃப்பு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பான் கார்டு எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க ஃபோட்டோஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க ஆமாம்ங்க கொஞ்சம் பணம் கட்டணுங்க ஆமாம்ங்க எல்லாமே வேணுங்க ஃபோட்டோ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அந்தமாதிரி எல்லாமே கொண்டு வாங்க

வீட்டுக்காரர் வந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க ஆ சரி பார்த்து பண்ணி பண்ணிக்கலாம் வாங்க